ஹலோ சார் நான் மணி பேசுகிறேன் விழுப்புரத்துல இருந்து என்னுடைய ஆதார் பயோமெட்ரிக் பாதுகாப்பு மையமா என்னை என்னுடைய ஆதார் பயோமெட்ரிக் பற்றி ரொம்ப கவலையாக இருக்குது சார் என்னுடைய டேட்டா எந்தளவுக்கு செக்யூரிட்டி இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும் ஓகே சார் அப்படியா ஓடிபி நம்பர் இருந்தால் தகவல் எடுக்க முடியாதா உங்கள் தகவலுக்கு ரொம்ப நன்றி சார்